இது கிராமத்தில் வந்து நாங்கள் இருக்கிறவங்க வாங்கப்பா வாங்க எப்படி இருக்குறீங்க சாப்பிடுங்ககா சாப்பிடிங்களா அண்ணி வாங்க அண்ணி சாப்பிடிங்களா அப்படின்னு கேட்போம் கிராமத்தில் வா சித்தப்பா வா அது அத்தை அப்படின்னு பேசுவோம் கிராமத்தில் வந்து அப்படிதான் பேசுவோம் எப்படி இருக்குறீங்க சாப்பிடிங்களா உங்கள் சொந்தகாரங்களாம் எப்படி இருக்காங்க கூட பிறந்த அண்ணா அண்ணி சித்தப்பா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்தான் எல்லாருமே விசாரிப்போம் கிராம் தமிழ் பேச்சு நாங்கள் இப்படிதான் பேசுவோம் வா வா போன்னு சொல்லுறது சாப்பிடங்க என்னா சாப்பறிங்கன்னு கேட்போம் வரவங்களைதான் அப்படிதான் பேசுவோம் அண்ணி எங்கே இருக்கிற வாங்க என்னா பண்ணுற அங்கே அப்படின்னு பேசுவோம் வா சித்தப்பா தம்பி என்னாடா பண்ணுறிங்க அப்படின்னு பேசுவோம் பொண்ணுங்களை ஏம்மா வாம்மா சின்ன பொண்ணு அப்படின்னு பெரிய பொண்ணு அப்படின்னு கிராமத்தில் அப்படிதான் கொஞ்சமாக செல்லமாக பேசுவோம்